ஹலோ மாடு பண்ணைங்களா இது எந்த மா எந்த மாவட்டம் நீங்கள் திருவண்ணாமலைங்களா மேம் ம் ம் எங்களுக்கு பால் தயிர் வெண்ணை நெய் அதெல்லாம் தேவைங்க ஆ கடை வச்சுருக்கோம் அதுக்காக ஹோல் சேல் ரேட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னால் நான் கடைக்கு விற்கிறதுக்காக இங்கே தேவை சரிங்க பால் என்ன பாலெல்லாம் ஒரு லிட்டர் என்ன ரேட்டு வரும் ம் நெய் வெண்ணை இதெல்லாம் என்னென்ன ரேட்டுங்க வ

சரிங்க பால் பவுடர் அதெல்லாம் இருக்குங்களா ம் சரிங்க சரிங்க சரிங்க நீங்கள் ம் ம் சரிங்க ஓகேங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஓ ஹோல் சேல் ரேட்டில் கொடுத்தீங்கன்னா க விலை கம்மி பண்ணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கடையிலேயே வந்து ரெகுலராக பால் பொருட்கள் எல்லாத்தையும் அனைத்தையும் நாங்கள் வாங்கிக்குவோங்க சரிங்க சரிங்க நாங்கள் நேரடியாக வந்து பார்த்து டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வாங்கிக்கிறேங்க ஆ சரிங்க நாங்கள் வர்றப்போ இது வர்றப்போ நாங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு வரோங்க மேம் ம் சரிங்க வ சரி ஓகே